யா சந்தோஷ் ஹலோ சந்தோஷ் சிக்கன் கடையா இல்லைணே நான் நான் இந்த சிக்கன் வாங்கணும்ணே வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது சிக்கன் வாங்கணும் அதுதான் உங்கள் என் ஃப்ரெண்ட் உங்கள் நம்பர் கொடுத்தான் ஒன்றும் இல்லைணா என் ஃப்ரெ ஒரு நூறு கிலோ வேணுண்ணே ஒரு கிலோ எவ்வளோ நம்ம கிட்டே அப்படியாண்ணே ஆ எப்போத்துக்குள்ள ரெடி எனக்கு இந்த வார ஞாயிற்று கிழமண்ணே

வெட்டுறதுக்கு ஆள் வெட்டுறதுக்கலாம் ஆள் இருக்குதுண்ணே நானே வந்து வாங்கிடுதேன் உங்கள் கிட்டே இயற்கையாக கிடைக்கும்ன்னு சொன்னாங்க

ஆமாம் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு உங்கள் கிட்டே தான் சிக்கன் வாங்கியிருந்தான் போல் ஆமாம் வீட்டில் ஃபங்க்ஷன்னே எங்கே சிக்கன் நல்லா கிடைக்கும்ன்னு சொல்லி கேட்டேன் உங்கள் உங்கள் கடைய சொன்னான்

ஒரு கிலோ எவ்வளோண்ணே ஆ சரிண்ணே அண்ணே ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குமாண்ணே எங்களுக்கு குறைக்க மாட்டீங்கலாண்ணே

அண்ணே பான்கொலாம் ரேட்டு எவ்வளோ ஒரு கிலோலெலாம் கிலோ எண்நூறுரூவாயாண்ணே சரி காட்டெலாம் இருக்காண்ணே எவ்வளோண்ணே அதெலாம் அண்ணே இப்போ வாங்கிறதுக்குலாம் பைசா எப்படி நேரில் தரணுமா எப்படி ஆன்லைனில் எப்படி அனுப்பிவிடவா அப்படியாண்ணே அண்ணே கடை எங்கே இருக்குது சரியாக சொல்லுங்கள் துாத்துக்குடியில் எங்கே ஆ ஆ அப்படியாண்ணே ஆ சரிண்ணே அண்ணே கொஞ்சம் சிறப்பாக பண்ணி தாங்கண்ணே அடுத்த ட்ரிப் உங்கள் கிட்டே தான் வாங்கணும் சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணே